பண்டிகை நாட்களில் வந்த நாங்கள் என்னென்ன சமைப்போம்னா தீபாவளினா ஸ்வீட்ஸ் செய்வோம் லட்டு முறுக்கு ஜாங்கிரி அதிரசம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் தீபாவளி நாட்களில் செய்வோம் பொங்கல்னா வந்து கரும்பு ஆல்ரெடி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வந்து சக்கரைப்பொங்கல் வெண்பொங்கல் அதுக்கப்பறம் எக்ஸ்ட்ரா கேசரி இது எல்லாம் செய்வோம் விநாயகர் சதுர்த்தினா கொழுக்கட்ட அதுக்கப்புறம் புட்டுமாவு இது எல்லாம் வந்து பண்டிகை நாட்களில் வந்து நாங்கள் சமைக்கக்கூடிய பொருட்கள் தான் இதுலேயே உணவு பார்த்தா பிரியாணி இந்தமாதிரி வெஜிடபுள் பிரியாணி இந்தமாதிரிலாம் வீட்டில் உணவாக சமைப்பாங்க மற்றபடி எல்லா காய்கறியும் வச்சு கூட்டு எல்லாம் செய்வாங்க